ஹலோ பயண நிறுவனங்கள் எங்கள் ஊரில் உள்ள எங்கள் ஊரில் உள்ள பயண நிறுவனங்கள் பற்றி இது சொல்கிறேன் ஏஜெண்ட்ஸ் பயண ஏஜெண்ட்டுங்குறது எங்கள் ஊரில் வெளிநாட்டிற்கு வெளி நாட்டில் நிறைய பேர் ட்ராவல்ஸ் வைச்சிருக்காங்க அதில்லாம எங்கூரில் வந்து பஸ்ஸு வந்து புதிதாக நிறைய பஸ்ஸு ஓடிட்டுருக்குது டவுன் பஸ்ஸில் அதிகமாக பயணம் செஞ்சிட்டுருக்காங்க அது பயணங்களுக்கு டவுன் பஸ்ஸு ஒரு நாலஞ்சு டவுன் பஸ் அதிகமாக செல்கிறது எங்கள் ஊரில் பிரைவேட் பஸ் இல்லை ஆனால் ஆனால் இது அனைவர் வீட்லேயும் கார்கள் இருப்பதால் கார்களை எடுத்து செல்கிறார்கள் இப்போ இருசக்கர வாகனம் இருப்பதால் இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்கிறார்கள் அந்த எங்களுக்கு அதிகமாக நிறுவனங்கள் தேவையில்லை என்றால் அனைவரும் வீட்டிலும் ஓரளவு வெளிநாட்டில் உள்ளார்கள் வெளிநாட்டில் உள்ளதால் அவர்கள் காரு பைக்கு என்று வாங்கியுள்ளார்கள் அதனால் கார் காரு ஏறிக்கொள்வோம் பஸ்ஸு கிடைக்காவிட்டால் காரை எடுத்து செல்வார்கள் காரில் காரு காரு இல்லையென்றால் பஸ்ஸில் செல்வார்கள் பஸ்ஸுக்கு பஸ்ஸில் டிக்கெட்டு பெண்களுக்கு இலவசம் என்பதால் பெண்களை ஏற்றுக் பெண்களை ஏற்றிக்கொள்வார்கள் ஆண் ஆண்கள் பைக்கு எடுத்து செல்வார்கள் ஆண்கள் பைக் எடுத்து செல்வார்கள் ஊர் ஊர் எங்கள் ஊரில் அதிகம் ட்ரான்ஸ்போர்ட் சேவை அதிகமாக இருக்க காரணம் ஊரிலுள்ள வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் சிங்கப்பூர் சென்று சிங்கப்பூர் துபாய் சவுதி அரேபியா அதுக்கு சென்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க அவங்க வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டதுனால இங்கே வந்து இருக்காங்க அவங்க வந்து டிரைவிங் எங்கள் ஊரில் அதிகமாக டிராக்டர் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் டிராக்டர் ஓட்டிட்டு அதில் அதில் கொஞ்சம் பேர் டிராவல் பண்ணுறாங்க டிராவல் எங்களுக்கு டிராவல் இது பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை பயணத்திற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பயணத்திலும் எங்கூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கம் தள்ளி தான் நகராட்சி பேரூராட்சி வந்து பேரூராட்சி செல்வதற்கு அனைவரும் எல்லோரும் வாகனத்தில் தான் இங்கே அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் யாரும் நடந்து செல்வதில்லை சைக்கிளும் பயன்படுத்துவதில்லை எல்லாம் பஸ்ஸு கார் பஸ்ஸு கார் டூ வீலர் போன்றவைகள் தான் பயன்படுத்திட்டுருக்காங்க எல்லோரும் அது அதை கார்னு பயன்படுத்திட்டு டீசல் இது தான் செல்கிறார்கள் வச்சு சென்றபிறகும் அப்போது ஒரு உதவி செய்வது போல் நடந்து சென்று நடந்து நடந்து செல்லுபவர்கள் பஸ் ஸ்டாண்ட் இருப்பவர்கள் ஏற்றி வருகிறார்கள்